எங்கள் சமூகத்தின் தலைவர் வந்து பெரியசாமி அவங்க சொல்ல போனால் எங் அவங்க தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு ப்ரோஜனமும் கிடையாது ஓட்டு வா ஓட்டு வந்து கேட்கக்குள்ள வந்தவங்களோட சரி அதுக்கப்பறம் ஒரு தண்ணி பைப்பு போட சொன்னாலும் அவங்க போடல ஒரு ஹெல்பு கேட்டால் எது ஒன்றும் செய்கிறதில்ல செய்கிறன்னு சொல்லிடு செய்கிறதில்ல குழந்தைங்க படிப்பு செலவுக்கு போய் இது ஹெல்ப் பண்ணுங்கனானு சொன்னால் இதாமா பார்க்குற செய்கிறன்னு சொல்லிடு கம்முன்னு ஆகிறாங்க கல்யாணம் உதவி தொகை எங்கள் தங்கச்சிக்கி கல்யாணம் உதவி தொகை போய் எழுதி போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கணானு கேட்டால் இதாமா சொல்றண்டு அதுவும் அமைதி ஆகிடுறாங்க ஓஏபிக்கி எழுதி கொடுத்தோம் எது ஒன்று சொன்னாலும் அதாவது ஒன்னுமே இல்லை ஒட்டு கேக்கக்குள்ள வந்த எக்ஸ்ப்ரியன்ஸ் வந்து அவங்க ஒட்டு கேட்டு ஜெயிச்ச பின்னாடி எங்களுக்கு எந்த ஹெல்பும் செய்யல அவங்க